இப்போ முக்கியமான முதல் மொழியா இருக்கிறதே தமிழ்தான் தமிழ் அந்தக்காலத்தில் கலைஞர்கள் கவிஞர்கள்லாம் எழுதுனாங்க அதை அடிப்படையாக வைவச்சி இந்த காலத்துலேயும் எல்லோருமே தமிழ்தான் முன்னோக்கி போகிறாங்க எத்தனை இங்கிலீஷ் மீடியம் அந்தமாதிரி ஸ்கூல்லாம் வந்தாக்கூட இப்போத்திக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது தமிழ் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய மொழியும் தமிழ்தான் நம்ம பெரிய இடத்துல அச்சீவ் பண்ணுறதும் தமிழ்தான் இப்போ எப்போ எப்படி இருந்தாலும் தமிழை படிக்கிறவங்க ரொம்ப பெருமை பட்டு சொல்லிக்கலாம் தமிழ்தான் சிறந்த மொழினு சொல்லிட்டு அதுக்கு மிச்சம் இப்போ எங்கேயுமே எத்தனை போட்டிகள் வைச்சாலும் அதில் முதல்த்துவமா முக்கியத்துவமாக தமிழ் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க எங்கேயுமே கவிதைப்போட்டி ஓவியப்போட்டி கவிதை என்னது கட்டுரை போட்டி ஆகிய எத்தனை போட்டி வைச்சாலும் முதலில் தமிழில் தான் ஃபஸ்ட்டு எந்தவொரு பேசுகிறத்துக்கு எடுத்தாலும் சரி எழுதுறதுக்கு எடுத்தாலும் சரி எதுவும் முக்கியத்துவமாக தமிழ்தான் இருக்குது ஸ்கூலில் கூட சின்ன கொழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கவிதை எழுதுறதுல இருந்து ஃபஸ்ட்டு எல்லோருமே எழுத கற்றுக்கிறதே அம்மா அதுவே தமிழ்தான் எல்லோருமே ஃபஸ்ட்டு தமிழை நோக்கிதான் போகிறாங்க இலக்கியம் எல்லாத்தையும் தமிழை நோக்கிதான் இருக்குது தமிழில் எழுதுன கவிஞர்களுடைய வரலாறுதான் இப்போ வரைக்கும் பேசப்படுது கவிதை படத்தை எடுத்தாலும் சரி படம் அப்படினாலே எல்லோரும் விரும்பி பாக்கிறது திரைப்படந்தான் அந்த திரைப்படத்தில் எழுதப்பட்ற வசனம் கவிதை எல்லாம் தமிழில் தான் கலை கலை வடிவங்கள் எல்லாம் தமிழில் தான் இயற்றப்படுகிறது எழுதப்படுகிறது எல்லோருமே ஈஸியாக கத்துக்குனு பழகக்கூடிய பழகிய எல்லாம் தமிழ் மொழி மட்டுந்தான்